என்னோட பொழுதுபோக்கு என்னென்னா நான் டிவி அதிகமாக பார்த்துட்ருப்பேன் அப்புறம் கார்ட்டூன்ஸ் நிறைய பார்ப்பேன் எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும் காலையில் எந்திரிச்சதும் டிவியை ஆன் பண்ணால் ஈவினிங் ஆனாலும் சரி ஆஃப் பண்ணாமல் அதையே பார்த்துட்ருப்பேன் எனக்கு என்னென்ன கார்ட்டூன்ஸ் பிடிக்குன்னா டாம் அண்ட் ஜெர்ரி சோட்டா பீம் அந்த மாரி நிறையா பார்த்துட்ருப்பேன் எனக்கு டைம் வேஸ்ட் ஆவுமாரி எப்பையும் நினச்சதே இல்லை அதில் மற்றது எல்லாத்துலையும் ஸ்பென்ட் பண்ணுற டைம் அதில் ஸ்பென்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹேப்பியாக இருக்கும் அதற்கப்றோம் நான் நிறைய சாங்ஸ் கேட்பேன் அப்புறம் புக்ஸ் படிப்பேன் அப்புறம் எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது விளையாட போயிருவேன் அந்த மாரி எப்பையும் ஏதாவது பொழுதுபோக்குக்காக நிறையா விஷயம் நான் கற்றுக்கணும்னு நினைப்பேன் இந்த புக்ஸ் படிக்கிறதுன்னா ஸ்டோரி புக்ஸ் மாதிரி இல்லாமல் எதாவது ஹிஸ்ட்ரி அந்த மாரி தெரிஞ்சுக்கணுன்னு நினைப்பேன் அப்புறோம் கிரிக்கெட் பார்ப்பேன் நான் இந்த ஐபிஎல் ஐபிஎல் டைம்மில் டெய்லியும் செவன் தேர்ட்டி ஆனால் கிரிக்கெட் தான் பார்த்துட்ருப்போம் எங்கள் வீட்டில் பதினோரு மணி ஆனாலும் பன்னெண்டு மணி ஆனாலும் கிரிக்கெட் மட்டும்தான் ஓடிட்டுருக்கும் எங்கள் வீட்டில் வேறு எங்களுக்காக வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சீரியல் கூட பார்க்காம இருந்தாங்க இந்த மூணு மாசமாக அது மட்டுமே எங்க பொழுதுபோக்காக இருக்கும் அப்புறோம் அப்படியே ஸ்கூல் அந்த மாரி போகும்போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுட்ருந்தேன் அப்படியே கொஞ்சம் ஏஜ் க்ரோத் ஆக ஆக நான் அதையெல்லாம் விட்டு வெளியே வந்து இப்போ மொபைல் ஃபோன்ஸ் அந்த மாரி என்னோட பொழுதுபோக்கில் செலுத்த ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் மொபைலில் நிறையா நன்மைகள் இருந்தாலும் சில டைம் அது டிஸ்அட்வான்டேஜாக இருக்கு எல்லார்த்துக்கும் நிறைய பேர் அதுலையே மூழ்கி போயிடுறாங்க பொழுதுபோக்குறக்கு நிறையா விஷியங்கள் இருக்கு செல்ஃபோன்ஸை தவிர இருக்கு அதெலாம் எல்லாரும் கற்றுக்கணும்